என்னோட மொபைலில் நியூஸ் சேனல் நிறையா வருது அதனால் நான் வந்து நியூஸ் பார்ப்பேன் படிப்பேன் கேட்பேன் ரெண்டாவது யூடியூப் வருது யூடியூப்பில் எல்லா சேனல்லந்தும் நியூஸ் வருது நியூஸ் மற்றும் இதர செய்திகள்லாம் வருது வேலை காலகட்டங்களில் வீட்டில் உட்காந்து டிவி பார்க்க முடியல செய்தி படிக்க முடியல பேப்பர் பார்க்க முடியல அதனால் இந்த மாரி வேலை நேரத்தில் வந்து நான் சில மொபைல் ஃபோனை வச்சிக்கிட்டு அதில் உள்ள டிவி சேனலில் எல்லா சேனல்லையும் வர நியூஸ்ஸு செய்தி மற்ற இதர நிகழ்ச்சிகளை பார்த்து தெரிஞ்சிக்கிறேன் அதனால் எல்லா சேனல்லையும் நான் குழுவாக சேர்ந்து குழு சேர்த்து வச்சுருக்குறேன் அதனால் ஏன் மொபைலில் உள்ள எல்லாத்தையுமே நான் பார்க்குறேன் செய்தி மற்ற இதர நிகழ்ச்சிகளையும் பார்த்து சந்தோசப்படுகிறேன் வேறு